ஆப்பிள்லாம் கிலோ எவ்வளோம்மா சரி டேமேஜ்லாம் இல்லாமல் எதுவும் இருக்காதில்ல அந்த எதுர்க்க ஒரு கடை இருக்கில்ல அந்த கடையில் வாங்கினேன் அன்றைக்கி ஆனால் வந்து ஆப்பிள்லாம் கொஞ்சம் டேமேஜாக ஒரு சரியே இல்லை அப்புறம் வீட்டில் போய்விட்டு அதுக்கப்புறந்தான் ஒரு சாப்பிடவே ஒரு இன்ட்ரஸ்ட்டே வரல அந்தளவு அது பேர் என்ன ஆப்பிள் ரொம்ப டேமேஜாக கொடுத்துட்டாங்க அந்தளவெலாம் இருக்காதில்ல எதுவும்

கிலோ எவ்வளோ ஆ சரி போட்டிருங்க ஆரஞ்சுலாம் கிலோ எவ்வளோ அது என்ன கமலா ஆரஞ்சா அது எவ்வளோ கிலோ அதில் ஒரு ரெண்டு கிலோ போல் போட்டிருங்க அதுவும் டேமேஜெல்லாம் எதுவும் இருக்காதில்ல சரி சில கடையில் வந்து அது பேர்ன்னால் ஒரு மாதிரி கமலா ஆரஞ்செல்லாம் புளிக்குது அந்த அளவெல்லாம் இருக்காதில்ல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இதாக தானே இருக்குது நல்ல ஆ சரி நம்பி வாங்கிறேன் நல்லதா போட்டுக் கொடுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராகவும் போட்டுக் கொடுங்க ஆ சரி போட்டுக் கொடுங்க

இல்லை வேறேதும் வேண்ணாம் நான் அது பேர்ன்னால் ஏதாவது ஃபங்ஷனு அது மாரின்னா வந்து வாங்கிக்கிறேன் ஃபங்ஷன் இதுன்னால் அது பேரென்னா கொஞ்சம் நிறையா இது பண்ணிணா வாங்கிற மாரி இருக்கும் அதுக்கு வேண்ணா உங்கள் கடையிலேருந்து வாங்கிக்கிறேன் ஆ சரி ஆ எவ்வளோம்மா ஆச்சு ஆ சரி இந்தாங்கம்மா சரி